நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறபத்ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருபத்திரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது